ஹலோ ஓலோ ஆட்டோங்களா நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம் ச உங்கள் ஆட்டோவை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் சென்னை டு பாண்டிச்சேரி போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் உங்கள் ஆட்டோவில் நாங்கள் வந்துட்டு இப்போது கொரோனா டைமுன்றதுனால் பஸ்லெலாம் போக முடியாதுன்றனால உங்கள் ஆட்டோவை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்துட்டு பாண்டிச்சேரி சு பாண்டிச்சேரியில் ஒரு சில இடம்லாம் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வரோம் ஆட்டோவில் கொரோனா டைமுன்றதுனால் நீங்கள் மாஸ்க்கு போட்டு உங்கள் ஆட்டோ எல்லாமே நீட்டா இருக்கணும் சானிடைஸரெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஆட்டோ வந்துட்டு எவ்வளோக் மீட்டருக்கு எவ்வளோ வாங்கிறீங்க பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் பீச்சு பார்க்கு அப்புறம் ஆரோவில் கார்டன் அப்புறம் அங்கே பொட்டானிக்கல் கார்டன் அப்புறம் வந்துட்டு தீம் பார்க்லாம் போகிற மாதிரி இருக்கோம் நாங்கள் இந்தமாதிரி வந்துட்டு அங்கேலாம் போயிட்டு இந்த டைமுக்கு வந்து நீங்கள் எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்க சென்னையில் வந்துட்டு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் வந்து பிக்கப் பண்ணிகிட்டு நைட்டு டென் ஓ கிளாக்குள்ள வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி பாருங்க